வணக்கம் தமிழ் நாட்டில் என்னென்ன மொழி தமிழ்நாடு தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்தமொழி என் தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவலாயிருக்கு இதை தாண்டி என்ன பேசுறாங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கனா இங்கிலீஷ் அடுத்து ஹிந்தி அடுத்து தெலுங்கு இந்த மாதிரி மொழிகள் அதிகமாக பயன்படுத்துறோம் நம்ம தமிழ் நாட்டில் இருக்கு ஆனால் எல்லாம் மாவட்டத்துலையும் மாறாம இருக்க ஒரே மொழி தமிழ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஸ்லாங்கு மட்டும் மாறும் திருநெல்வேலியில் பார்த்திங்கனா வாண்ணே போண்ணே என்ன இந்த மாதிரி ணே போட்டு பேசுவாங்க அடுத்து மதுரையில் பார்த்திங்கனா வாலே போலே லே போட்டு பேசுவாங்க அடுத்த ஐயர்லாம் பார்த்திங்கனா உங்கள் ஆத்தில் சவுக்கியமாக ஏம்மா நல்லாருக்கியா அப்படினு கேட்டிங்கன்னா அங்கே சவுக்கியமான்னு கேட்பாங்க சென்னையில் பார்த்திங்கனா கடை கயிதை ஊட்டாண்ட வந்துவிட்டு போ இந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசுவாங்க நம்ம நாகப்பட்டினம் சைடில் பார்த்திங்கனா எல்லாரும் நார்மலாக அண்ண நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இதே மாதிரி நார்மல் ஸ்லாங் நாகப்பட்டினம் மாவட்டம் நார்மல் ஸ்லாங்குல பேசுவாங்க அடுத்து ஐய்யர் தமிழில் நம்ம நார்மலாக காஃபி குடி ணா காஃபி குடிங்க டி குடிங்க அப்படி சொல்றதை அவங்க காஃபி குடி குடிங்களோ இந்த மாதிரி வாங்கோண்ணா போங்கோண்ணா அதே மாதிரி ஸ்லாங்கில் பேசுவாங்க அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிற மொழி முதலில் இருக்கிறது தமிழ் இரண்டாவதாக இருக்கிறது இங்கிலீஷ் மூன்றாவதாக இருக்கிறது ஹிந்தி இ இரண்டாவதாக இருக்கிற இங்கிலீஷ் நமக்கு எந்தந்த இடத்தில் பயன்படுது அதோட எப்படி நம்மளோட பண்பாட்டை கொலைக்குது நார்மலாக இப்போ எல்லாருக்கும் காலையில் எழும்புனவுன்னே வணக்கம்ன்னு சொல்லிவிட்டு இருந்த நம்ம இப்போ வாட்ஸ்ஆப் எடுத்து குட் மார்னிங் மச்சான்னு சொல்லிகிட்டு இருந்த நம்ப ஹாய் ப்ரோ வாங்க போங்க எல்லாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுகிட்டு இருந்த நம்ம மம்மி டாடி இந்தளவுக்கு மாறிவிட்டு அண்ணான்னு அருமையாக கூப்பிட்ட வாயால்ல பிரதர் ப்ரோ மரியாதையாக இல்லாம வா ப்ரோ போ ப்ரோ இந்த மாதிரி பேசிகிட்டுருக்கோம் இது இங்கிலீஷ் நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு அதே ஹிந்தி திருப்பூர் சைடில் பார்த்திங்கனா ஹிந்தி தெலுங்கு இந்த இந் அதிகமாக ஓரளவுக்கு பயன்படுத்தப்படுது வெளி மாநிலத்திலருந்து திருப்பூரில் வேலை பார்க்குறாங்க அங்கே நம்ப வேலை பார்க்குற தமிழர்களும் அது ஹிந்தி பாஷை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு பேசுவாங்க அவங்க எப்படின்னா வா பையா பெரிய பொருளுங்குறதுக்கு நம்ம அங்கே படாங்குற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இப்போ பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு டேப்பு எடுக்கணும்னா பெரிய டேப்பு எடுக்கணும்னா படா டேப்பு எடுங்கள் இந்த மாதிரி பையா இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுது அடுத்து மூன்றாவதாக ஹிந்தி இருக்கு எப்போயுமே முதலில் இருக்கிறது நம்ம தமிழ் தான் நம்ம நாட்டோட பேரும் மாநிலத்தோட பேரும் தமிழ் தான் அமையுது தமிழ்நாடு என்ற சிறப்பு நமக்கு இருக்கு இது நம்ம கலாச்சாரத்தலையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துத்து நமக்கு என்ன விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி இருக்கு அழகாக தமிழில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எழுதாம வி ஐ ஏ ஜி ஏ ஒய் ஏ ஆர் விநாயகர் சே எஸ் ஏ டி ஹெச் ஐ சதுர்த்தி எஸ் ஆர் ஐ இப்படி எழுதிட்டுருக்கோம் நம்ம இந்த அளவுக்கு நாம போயிவிட்டோம் இங்கிலீஷ் பேசலாம் ஹிந்தி பேசலாம் தெலுங்கு பேசலாம் எப்போவும் நம்ம தமிழன்தான்